ஹலோ குட் மார்னிங் சார் சார் நான் ஸ்டூடெண்ட்டு பாக்கியா பேசுகிறேன் சார் ஆ ஓகே சார் சார் இந்த மாசத்தில் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் மேட்ச் வந்து நடக்குதாம் சார் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வேலூர்ல நடக்குதாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் அது முடிச்சால் தான் சார் நெக்ஸ்ட்டு கெரியரே நம்மளால் போக முடியும் சார் ஓகே சார்

ஓகே சார் நான் அதை ப்ராக்ட்டிஸ் பண்ணி சரி பண்ணிடுறேன் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் ஆமாம் சார் ஆமாம் சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக இந்த மேட்ச்ல நாங்கள் வின் பண்ணியே ஆகணும் சார் ஆ எஸ் சார் சார் நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்கல்ல சார் ஃபுட்பால் மேட்ச்சுக்கு

ம் ஓகே ஓகே சார் ஏன்னா ரொம்ப முக் எஸ் சார் ரொம்ப முக்கியமான மேட்ச்சு சார் அதை முடிச்சால் தான் சார் நாங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கே போக முடியும் கெரியர்ல ஆ ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் ம் ஓகே சார் டெய்லியும் நான் ப்ராக்ட்டிஸ் பண்ணுறேன் சார் ஓகே தேங்க்யூ சார்